இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பங்க்ஷனு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் நடக்கும் அப்போ வந்தீங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் எல்லா எரியாலையும் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சாக்கு போட்டி அந்த முறுக்கு கடித்தல் ஸ்கிப்பிங்கு ரன்னிங்கு சட்டி உடைக்கிறது உறி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உறி அடிக்கிறதுலாம் வந்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் அடிக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்கள் அப்போ அவங்களுக்கும் வந்துகிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் கண் கட் கண்ணை கட்டி விட்டுட்டு போயிட்டு அடிக்க சொல்லுவாங்கள் ஒவ்வொரு எரியாவில் கண்ணை வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டுட்டு மேலே தொங்கிட்டு இருக்கும் அதை போய் அடிக்க சொல்லுவாங்கள் அப்போல்லாம் வந்துகிட்டு எல்லாம் என்க்ரேஜ் பண்ணுவாங்கள் அதனாலையே வந்துகிட்டு அந்த பசங்களுக்கு வந்துகிட்டு நம்மனால் முடியும் அப்படிங்கிறனால் வந்துகிட்டு ஒரு அவங்களுக்கும் வந்துகிட்டு இப்போ ஒரு எனர்ஜியோடு போய் அடிக்கிறது அதே மாதிரி அந்த முறுக்கு கடிக்கிற போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் வரிசையாக நிற்பாட்டிட்டு முறுக்கு கடிக்கிறதுலாம் வக்கும்போது அவங்களுக்குலாம் வந்துகிட்டு ஒரு பெரியவங்கள்லாம் வந்து என்க்ரேஜ் பண்ணுவாங்கள் கடிக்கிறது சொல்கிறதுக்கு அதுக்கு வந்துகிட்டு எல்லாத்துக்குமே வந்து என்க்ரேஜ் பண்ணும் போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்துகிட்டு நம்ம பஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது வந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்டி உடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பானை உடைக்கிறதுன்னு சொ சொல்லுவாங்கள் கண்ணை கட்டி விட்டுருவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போயி கண் அது ச பானையை உடைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அது கேம்ஸ் மாதிரி தான் அது கிராமப்புறங்களில் வந்துகிட்டு ஃபேமஸ்ஸா நடத்துவாங்கள் எல்லா எரியாலேயும் வந்து வருஷம்வருஷம் பொங்கல் அப்போல்லாம் வந்து நடத்துவாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது பெரியவங்களுக்காக வைப்பாங்க மேக்சிமம் பெரியவங்களுக்கு வைக்கும்போது அவங்களும் வந்துகிட்டு எங்கே எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தேடி பிடிச்சு கண்டு பிடிபோ பிடிச்சி உடைக்கும்போது அவங்களும் பரவால்லை நம்மளுக்கு ஒரு இந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சி ஒரு சந்தோஷமாக வந்து இது பண்ணுவாங்கள் சாக்கு போட்டிலேயும் அதே மாதிரி தான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணும் சாக்கு எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கம்போது வந்துகிட்டு அவங்க வந்து சாக்கு போட்டியில் வின் பண்ணிட்ருக்கா ஆ வந்துகிட்டு பார்க்கறது தான் அது சாக்கு போட்டி